ஃபஸ்ட்டு நம்ம பழகு நம்ம சுற்றுவட்டார பழக்கம் வந்து ஒழுங்காக இருந்துச்சுனால் நம்ம எல்லாமே அக்சப்ட் பண்ணிக்கிலாங்க இப்போது இப்போ பழகுகிறது நம்ம எப்படி நமக்கு பகையாக வருதுனால் இப்போ ஒருத்தரை ஒரு இடத்துல விட்டுக் கொடுக்காம விட்டுக் கொடுத்து இப்போ போனால் கண்டிப்பாக அந்த இது வந்து கண்டிப்பாக நீடிக்குங்க இப்போ விட்டுக் கொடுக்காம நான் மட்டும் தான் நல்லது செய்யணும் மற்றவங்க யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பகையாக தான் மாறுங்க அந்தப் பகையை ஒரு திடீர்னு அந்தப் பகையாளி திடீர்னு நம் நம்ம நண்பராக கூட இருக்கலாம் அந்தப் பகையாளி திடீர்னு அவனுக்கு ஒரு உதவி வேணும் இந்த உதவி நம்மளால் ஏற்பட அப்போ நம்ம செஞ்சு தான் ஆகணும் செய்யாத மறுத்தால் தே காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும்ங்க அது சமாளிக்கிறதுக்கு எப்படி சொ எப்படி சொல்கிறதுனா அவருக்கு என்ன உதவி வேணுமோ அதுக்குத் தகுந்தமாதிரி பார்த்து பண்ணிடணும் பண்ணிட்டிங்கனால் நம்மளுக்கு ஒரு இதுமாதிரி நம்ம அப்போ இது பண்ணோமே இப்போ அவர் ரிட்டன் பண்ணணும் அதை பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு நம்ம மனதுக்கு தோணும் மனது உறுத்திகிட்டே இருக்கும் அவங்களுக்கு பண்ணணும் பண்ணணும் பண்ணணுன்னு அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஒரு இது மனது ஆறுதலாக இருக்கும்ங்க ஒரு வேளை இப்போ ஓ அன்றைக்கி நம்ம இப்படி துரோகம் பண்ணோம் அவருக்கு அன்றைக்கி நம்ம இப்போது பண்ணால் நம்மளுக்கு அந்த விதி அப்டி ஈக்குவலாகிடும் நாம் ஒரு சந்தோஷமா இருக்கலாம் அது வேணால் அப்படி தெரிஞ்சிக்கலாம்